கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்வாங்க நம்மளோட திராவிட மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த நாலு மொழியில தமிழ் ரொம்ப ரொம்ப பழமையான மொழி நமக்கு தமிழ் மொழியில திருக்குறள் அப்படிங்கிற ஒரு அரிய பொக்கிஷம் நமக்கு கெடைச்சிருக்கு இதுபோக சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி அப்படிங்கிற ஐந்து பெருங்காப்பியங்கள் நம்மக்கிட்டே இருக்குது பத்துப்பாட்டு எட்டுத்தொகை பதினெண் கீழ்கணக்கு புறநானூறு அகநானூறு இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் நமக்கு கெடைச்சிருக்கு இப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ நாம் பேசும்போது தமிழன் அப்படின்ற நம்மளுடைய அடையாளத்தை நாம் சந்தோஷமாக வெளிப்படுத்துகிறோம் எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலோ அல்லது ஒரு கருத்தரங்கம் ஒரு மேடைப்பேச்சு அல்லது நாம் வெளிநாடுகளுக்கே போனாலும் கூட அங்கே நாம் நம்மளுடைய பேச்சை ஆரம்பிக்கிறத்துக்கு முன்னாடி திருக்குறளில் இருந்தோ அல்லது பாரதியார் பாடல்களில் இருந்தோ ஒரு மேற்கோள் காட்டுறோம் அப்படி நாம் அதை காட்டும்போது நாம் தமிழன் அப்படின்ற ஒரு பெருமையோடு அதை நாம் எடுத்து சொல்கிறோம் இப்போது சமீப காலமாக நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்களும் கூட தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் கூட அவர் திருக்குறளில் இருந்து சில மேற்கோள்களை எடுத்துக்காட்டுறாரு இப்படி செய்கிறதன் மூலம் தமிழ் மொழி மக்கள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்பவும் எளிதாக போய் சேந்துடுது நம்மளுடைய அடையாளத்தை நாம் எப்படி காட்டுறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தமிழர்களும் அதை கவனிக்கும்போது நாம் எப்போது கையெழுத்து போட்டாலும் நம்ம தமிழ் மொழியிலேயே கையெழுத்து போடணும் நம்மளுடைய வணிகங்கள் வணிக கடைகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் தமிழ் மொழியிலேயே பேர் வைக்கிறதும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இனிய தமிழ் மொழியில் பேர் வைச்சும் நாம் சந்தோஷப்படுறோம் இது போக நாம நம்மளுடைய போட்டி தேர்வுகள் நம்மளுடைய அனைத்து செயல்பாடுகள் எல்லாத்தையும் நாம் தமிழ் வழிய கொண்டு வர்றோம் நமது தமிழக அரசாங்கமும் என்ன பண்ணுது தமிழ் வழியில படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க போட்டி தேர்வுகள் எழுதுவதாகட்டும் அல்லது ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதாகட்டும் எல்லாத்துக்கும் தமிழ் வழியில படிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கும்போது நாம் தமிழ நம்மளுடைய தாய்மொழியான தமிழ நாம் ரொம்ப விருப்பதோடு நாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அதை நாம் எங்கெங்கே நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த எல்லா இடத்துலையுமே அதை நாம் வெளிப்படுத்துகிறோம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஏற்ப நாம் எந்த இடத்துக்கு போனாலும் நான் வந்து ஒரு தமிழன் நான் வந்து தமிழகத்தை சேர்ந்தவன் அப்படின்றத நாம் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறோம்